ஹலோ காதர் பாய் பிரியாணியா அண்ணா இல்லை பிரியாணி ஆர்டர் பண்ணியிருந்தேன் பை ஒன் கெட் ஒன்னு போட்டிருந்தீங்க இப்போ ஆர்டர் பண்ணவுடனே ஒன்று தான் வரும் போட்டு இருக்கீங்கண்ணா ஆ ஆஃபர் முடிஞ்சு எப்படிங்க நேத்துதாங்கணா போட்டிருந்தீங்க முடிஞ்சா ஏண்ணா வழக்கமாக உங்கள் வாங்குகிற கடைதாங்கண்ணா போட்டு தாங்கண்ணா ஏண்ணா பக்கத்து கடையிலெலாம் ரெண் ஒரு பிரியாணி வாங்கினால் ரெண்டு பிரியாணி ஃப்ரீன்னு சொல்றாங்க அப்போயும் உங்கள்கிட்ட வரனால் அந்த தரமான டேஸ்ட்டுக்கொசரம்தான் உங்கள்கிட்ட வரது நீங்களே கடைசியில் இப்படி சொன்னால் எப்படிங்கண்ணா அண்ணா சொல்லுங்கண்ணா பார்த்து அண்ணா போன வாரம் கூ கூப்பன் கோடெலாம் தந்திங்கண்ணா அந்த கூப்பன் வச்சு எப்படியண்ணா கிளைம்மு என்னென்னண்ணா கிளைம் பண்ணிக்கலாம் ஆ சரிண்ணா பார்த்து தாங்கண்ணா ஏண்ணா வழக்கமாக வாங்குகிற கடைதான் நீங்களே இப்படி சொன்னால் எப்படிங்கண்ணா சரிண்ணா சரி இந்த கூப்பன் வச்சா கூப்பன் வச்சா ஃபிஃப்ட்டி பெர்ஸண்ட் குறையும் ஆ சரிங்கண்ணா சரி பார்த்து தாங் ஆ சரிங்கண்ணா சரி வழக்கமாக உங்கள் கடையில் தான் வாங்குவோம் சரி ஆ பார்த்து தாங்கண்ணா ஆ